சமூகத்துக்கு வெளியில் அப்படின்னா இப்போ வெளில எங்கேயாவது போகறப்போ இப்போ மெயினாக வந்து கோவிலுக்கு போறப்போ இந்தமாதிரி பாரபட்சமாக பார்க்குறமாரி இருக்கும் எனக்கு ஏன்னா இப்போ ஒரு சமூகத்தில் அதாவது உயர் சமூகம் தாழ்ந்த சமூகம் அந்த மாரி இப்போ அப்படின்னு பிரிச்சு வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு பெரிய பெருமாள் கோயில் இந்த மாரி விஷியங்களில் வந்து அங்கே உள்ள ஐய்யர் அப்படிங்கிற அவங்கள் அந்த கேட்டகிரியில உள்ளவங்க மட்டும் தான் வந்து சாமியோட அந்த கருவறை வரைக்கும் செல்லுறத்துக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி எழுதப்படாத ஒரு விதியே இருக்கு இப்போ நம்மளால் வந்து கொஞ்சம் அந்த இதுக்குள்ளே அதை தாண்டி போக முடியாது அது ஒரு விதத்தில் வந்து எல்லாரும் போயிவிட்டு வரப்போ வந்து அந்த இது சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அது ஒரு விதத்தில் ஏற்றுக்க முடிஞ்ச விஷயம் தான் இருந்தாலுமே இது வந்து ஒரு பாரபட்சமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்